லாக்டவுனில் பார்த்திங்கனா நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோங்க லாக்டவுன் வந்து மறக்கவே முடியாது அந்த லாக்டவுன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நிறைய பேர் இருந்தோம் லாக் டவுனில் எனா ஒரே இடத்துல இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு பயந்துகிட்டு அப்போ பார்த்திங்கனா நிறைய ரெசிப்பீஸ் வந்து ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் செய்ய இதுவரையும் நாங்கள் பிரியாணியே செஞ்சதுல்லை காலேஜ் படிச்சிகிட்டு இருக்கேன் அதனால பிரியாணியே செஞ்சு தரலை ஃபர்ஸ்டு பிரியாணி செய்யணும் சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிவிட்டு பிரியாணி செய்யணுன்னு ஆசைபட்டு நான் என்ன பண்ணேன் அப்படினா அம்மா இன்னக்கு பிரியாணி செய்யலாம் நீங்கள் வட்டு இந்தமாதிரி நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படினு அம்மா இல்லை நீ மட்டனில் செய் ஃபர்ஸ்டு செய்யும் போது நல்லா செய்யணும் மட்டன் செய் அப்படினு சொல்லிட்டாங்க என்னடா நான் மட்டனில் செய்யணும் அப்படினு சொல்லிட்டு போய் யூடியூபில் பார்த்து நான் அப்படியே எல்லாமே கற்றுகிட்டு நான் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இது எல்லாமே அறிஞ்சி வச்சுக்கிட்டேன் வச்சிகிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்டு வந்து ஒரு பெரிய குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஃபர்ஸ்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இலவங்கம் பூ எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டேன் அப்புறோம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிகிட்டேன் வெங்காயம் போட்டு வதங்குனதுக்கு அப்புறம் நல்ல ப்ரவுன் கலரில் ஆனதுக்கு அப்புறம் வெங்காயம் என்ன பண்ணன்னா அப்படினா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு முன்னாடி மட்டனை வந்து வேக வச்சிவிட்டேன் தனியாக இன்னோரு குக்கரில் நல்லா போட்டு நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு அப்படியே அந்த சிக்கன் அந்த மட்டன் இருக்கு இல்லைங்களா அந்த மட்டனை எடுத்து இதில் கொட்டி நல்லா அதையும் வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சோண்டு பிரியாணி பவுடர் கொஞ்சோண்டு தன்யா பவுடர் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நல்லா போட்டு நல்லா போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா மூனுத்தையும் நல்லா அரைச்சி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லாவே கிளரிகிட்டேன் நல்லாவே கொதிக்கவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நல்லாவே வந்து நல்லாவே கிண்டன கிண்டி முடிச்சிட்டா என்னா பண்ணன்னா கொஞ்சம் நேரம் மூடிவச்சிவிட்டு கொஞ்சம் ஓரளவு அங்கே நம்ம சில இதெல்லாம் ஸ்மேல்லாம் போரளாவுக்கு நல்லா வதக்கி முடிச்சிவிட்டு மேலே வந்து வெறும் புதினாவை கொஞ்சோண்டு தூவிவிட்ட தூவிவிட்டுட்டு அரிசி அரிசியை வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு படி ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு படி எடுத்துக்கிட்டு நல்லா கெளஞ்சி அந்த அரிசியை அதில் கொட்டி நல்லா மூடிவிட்டு ஒரு மூணு விசில் விட்ட ஒரு மூணு விசில் விட்டுவிட்டு ஆஃப் பண்ணி வச்சிவிட்டேன் எடுத்து பார்த்தா உப்பலாம் போட்டேன் எல்லாமே நான் போட்ட சில பொருட்கள் விட்ருப்போ செய்யுபோது கரெக்ட்டாக செஞ்சிவிட்டேன் எடுத்து பார்த்தா வீடே சும்மா சம ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அப்படினு நினச்சிட்டு எடுத்து பார்த்த பட் ஆனா என்னாயிடுச்சினா கொஞ்சோண்டு லைட்டாக குழஞ்சி இல்லை குழையல பட் ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெறையாக இருந்தா நல்லா இருந்துருக்குன்னு தோணுச்சி டேஸ்ட்லா வேறு லெவல் இருந்துச்சி எல்லாருமே எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடுட்டு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அதுதாங்க வந்து ஃபர்ஸ்டு லாக்டவுனில் நான் ஸோ ஃபர்ஸ்டு முயற்சித்தது அது முயற்சியே ஃபர்ஸ்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடிச்சு பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த அல்டிமேட்டுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா பக்கத்தில் நின்று சொல்லிக்கொடுத்தாங்க அதுக்கு அப்புறம் தான் நான் செஞ்சேன் அதுக்கு அப்புறம் லாக் டவுன்லையும் நான் டூ டைம்ஸ் செஞ்சிவிட்டேன் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டு செய்யும் போது நல்லா இருக்குன்னு சொல்டாங்கன்னா நம்ம நெக்ஸ்டு என்ன பண்ணணும் அப்படினா இன்னம் ஆர்வமாக செய்வோம் அதேமாதிரி நான் வந்து பிரியாணியை ரொம்ப ஆர்வமாக செஞ்சேன் நெக்ஸ்டைம் என்னா பண்ணேன் அப்படினா டூ டைம்ஸ் செஞ்சேன் அதுமே சூப்பராக இருச்சி அதுக்கு சைடிஷ் வந்து தயிர் பச்சடி சிக்கன் கிரேவி ப்ளாஸ் எக் வச்சியிருந்தன் ஸோ அல்டிமேட்டாக இருந்துச்சு இது தான் நாங்கள் லாக்டவுனில் ட்ரை பண்ண ரெசிபி